நாங்கள் இப்போ செடியை வந்து வீட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா நாங்கள் வெளியில் போகிறோம் கொஞ்சம் டை நாள் ஆகும் வர்றத்துக்கு அப்படின்னா நாங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிறதோ இல்லாட்டி எங்கள் ரிலேட்டிவ் பக்கத்தில் சொல்லிவிட்டு போவோம் தண்ணி வந்து இப்படி விடுங்க இத்தனை நாளுக்கு ஒருக்க தண்ணி விடுங்க இந்தந்த செடியெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம் ரோசா மல்லிகைப்பூ கனகாம்பரம் டிசம்பர்ப்பூ இதுமாதிரி எல்லாமே வந்து பூக்கள் அதிகமாக வச்சுருக்கோம் செடிகள் தக்காளி செடி இதுமாதிரி வச்சுருக்கோம் அதனாலே வந்து பக்கத்தில் ஏன்னால் ரொம்ப நாள் ஆனால் செடி வந்து இதாயிடுமா அதுக்காக பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட இதுமாதிரி நாங்கள் வர இத்தனை நாள் ஆகும் செடிக்கு வந்து இது கொஞ்சம் தண்ணி பார்த்து ஊற்றுங்க நான் இது பண்ணிக்கோங்க இந்த உரத்த இந்த முட்டைத்தோலு இதுமாதிரில்லாம் கொடுத்துட்டு போகிறேன் செத்த கொஞ்சம் போட்டுக்கோங்க போடுங்க தண்ணி ஊற்றுங்க நாங்கள் வர வரையும் கொஞ்சம் கவனித்து பார்த்துக்குங்க அப்படின்னு நாங்கள் வந்து சொல்லி பராமரிக்க சொல்லி சொல்லிவிட்டு போவோம் ஏன்னால் வந்து அது வந்து நம்ம பாதுகாப்பாமல் விட்டோம்னா வச்சுக்கங்க நம்ம ஊரிலர்ந்து வரத்துக்கு நாளாயிடுச்சின்னால் அது வந்து லேட் ஆகிடும் அதுக்காக தான் சரிங்களா அதனால்